இப்போ நம்ம பாட்டிலாம் செஞ்சு தருவாங்க தேங்காய் கடலை பர்பின்னு சொல்லிட்டு அந்த சக்கரையை வந்து ஒரு சரியான பதத்தில் காய்ச்சி அதுக்குள்ளே வந்து பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாம் போட்டு அதை ஒரு பெரிய பாத்துரத்தில் கொட்டி அதை பீஸ் பீஸ்ஸாக கட்டி கட் பண்ணி தருவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி ஆனால் அத எனக்கு செய்ய வராது ஏன்னா அந்த சர்க்கரை பாகு காய்ச்சிறது வந்து சரியான அந்த கம்பி பதம்ன்னு சொல்லுவாங்க அதில் காய்ச்சில அப்டினா நம்ம வந்து திருப்பி நம்ம அந்த சர்க்கரை வந்து சக்கரையாகவே மாறிரும் அதனால் அந்த ரெசிபியை வந்து நான் இன்னும் செஞ்சும் பார்த்தது இல்லை ஆனால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது தான் ஆனால் செய்ய முடியாது என்னால்